ஹலோ சார் டூவீலர் கடை தானங்க எங்கள் எங்கள் பையனுக்கு பெட்ரோலில் ஓடுற டூவீலர் இருக்குது ஆனால் பேட்ரியில் ஓடுகிற டூவீலர் வாங்கலான்னு ஆசை படுறேன் உங்கள் கடையில் நல்ல தரமான பேட்ரி இதான் கிடைக்குமாங்க ம்ம் சரிங்க

ம்ம்

சரிங்க நீங்கள் சொன்னது மாதிரி எழுவ எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறதுன்னு சொன்னீங்க இல்லையா அறுபது கிலோமீட்டர் ஓடும் எழுபத்தி ரெண்டாயிரம்ன்னு சொன்னீங்கள் அந்த பைக்கே எங்களுக்கு போதுமானது ஆனால் வந்து என் பையன் வந்து டால்மியா கம்பெனியில் வேலை செய்கிறாங்க கொஞ்சம் இன்ஸ்டால்மென்ட் மூலம் உங்களுக்கு கொடுக்கலாமா கிடைக்குமா

ஆமாம் சரிங்க சரிங்க நீங்கள் கோ நீங்கள் சொன்ன விதம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அதனால் நீங்கள் பேட்ரி மூலம் ஓடுற வண்டிதான் எங்களுக்கு இப்போ தேவைப்படுது அதனால் நீங்கள் வந்து அதையே நாங்கள் வாங்கிக்குறோம் ரொம்ப நன்றிங்க நான் வந்து எல்லா இப்போ நீங்கள் சொன்ன விவரங்கள எல்லாம் உங்களுக்கு எங்கள் பையன் மூலிமா அனுப்புகிறோம் ஆமாம் ரொம்ப நன்றிங்க ஆமாம்